எனக்கு ஃப்ரீ ஃபயர் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரில் நிறையா ஸ்கின் இருக்குது நிறையா கேரக்டரு இருக்குது கேரக்டரு இருக்குது அப்றம் வந்து ஆ அதில் வந்து நிறைய டவர் இருக்குது டவர்னால் க்ளாக் டவரு பீக்கு மில்லு ஃபேக்ட்ரி ஆ அப்றம் வந்து அப்றம் வந்து நிறையா இருக்குது நிறையா ஏரியா இருக்குது அதில் அதில் அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் ஸ்கில்னால் உக்காங் ஸ்கைலரு அலாக்கு கே அப்றம் வந்து அப்றம் வந்து அப்றம் வந்து அப்றம் வந்து அப்றம் வந்து அப்றம் வந்து க்ளோவாலு அப்றம் வந்து பெட்டை பார்த்திங்கனா குரங்கு கிளி பறவை அப்றம் வந்து கரடி நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ ஃபயரில் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் பப்ஜி எப்பயாச்சும் தான் விளையாடுவோம் ஃப்ரீ ஃபயர் எனி டைம் விளையாடுவோம் அது மட்டும் இல்லாமல் எனி டைம்னால் மினி மிலிட்ரி டெம்பிள் ரன்னு நிறைய விளையாடுவோம் அப்றம் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டனால் ரூம் கார்டு கிரியேட் பண்ணி எனிமேட் ஒன் ஒன் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுவிழும் மண்டையில் அந்தளவுக்கு விளையாடுவோம் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயரு வெறியன் அப்டின்னு கூட சொல்லலாம்